நான் வந்து ஃபஸ்ட்டு முதன்முதலாக ஒரு சி குழந்தை பருவத்தில் இருக்கும் போதே சிறுவர் மலர் அப்படின்ற ஒரு இதழை வந்து படிக்க ஆரம்மிச்சேன் அந்த இதழை படிச்சதுக்கு அப்புறந்தான் எனக்குள்ள உள்ள ஒரு ஆர்வம் வந்து தோணுச்சு நாமளும் எழுத்தாளராக ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன கதைகளை வந்து நான் எழுத ஆரம்மிச்சேன் எழுதி அந்த சிறுவர் மலர் பதிப்பகத்துக்கு வந்து நான் வந்து அனுப்பினேன் அப்போ எனக்கு சிறு சிறுமியாக இருந்ததனால அந்த சிறுமியாக இருந்ததனால அந்த அறிவுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் என்னோடய கதைகளை எழுதினேன் அப்போது ஒரு கதைகளை வந்து முதல் தடவையா எழுதும் போது நான் எல்லா கதையையும் சேர்த்து ஒரு கதையாக எழுதினேன் நான் படித்த கதைகளெல்லாம் சேர்த்து ஒரு கதையாக வந்து எழுதி அனுப்பினேன் அப்போது என்ன ஆச்சு அப்படின்னா எனக்கு முதல் தடவை வந்து என்னோடய கதையை வந்து நிராகரிக்கப்பட்டது தான் அப்போது நான் ரொம்ப வந்து கவலையாக இருந்தேன் என்னோட அம்மாகிட்டலாம் நான் சொன்னேன் என்னம்மா நான் எடு நான் எழுதினது வந்து இது மாரி நிராகரிச்சிட்டாங்கள் என்னை வந்து இது பண்ணிக்கலை சரின்னு சொல்லி என்னை ஏத்துக்கலை என்னோடய கதை வந்து அந்த இடத்துல நிராகரிக்கப்பட்டிருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுதேன் அப்போது என்னுடைய அம்மா வந்து எனக்கு ரொம்பவே அறிவுரை சொன்னாங்கள் நீ வந்து உன்னுடைய கருத்துக்களை தான் நீ சொல்லணும் மற்றவங்களுடைய கதைகள்லேருந்து நீ எடுக்க கூடாது வர்ணனைகளை நீ எடுத்துக்கிட்டாலும் உன்னோடய மற்ற கதைகளை படிக்கும் போது இந்த வர்ணனை எப்படி பண்ணணுன்ற ஒரு ஐடியா வந்து இதுவும் உனக்கு கிடைக்கும் அதை வச்சு நீ வந்து உன்ன மேம்படுத்திக்கணுமே தவிர அதையே அப்படியே எழுதினன்னா அது உனக்கு வந்து சரி வராது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அதுக்கப்புறந்தான் நான் என்ன மேம்படுத்திக்கிறத்துக்காக நிறைய புத்தகங்களை படிக்க ஆரம்மிச்சேன் அப்போது வந்து நிறைய புத்தகங்களை படிக்க ஆரம்மிச்சத்துக்கு அப்புறோம் எனக்குன்ற ஒரு கவிதையம் கவிதை நயம் வர்ணனை நான் பண்ணலை அப்படின்னாலும் என்னால் ஒரு சிறு அளவில் ஒரு கதையை வந்து கொடுக்க முடிஞ்சது அந்த மாதிரி கு கொடுக்கும் போது இப்போது ஜெயகுமாரன் பாலகுமாரன் எழுதிய கதைகள்லாம் வந்து என்னையை ரொம்பவே வந்து கவர்ந்த ஒரு விஷயோன்னே சொல்லலாம் சுஜாதா அவர்கள் எழுதிய புத்தகங்கள்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அவங்களெல்லாம் ஒரு முன் உதாரணமாக வச்சுக்கிட்டேன் அவங்களோட எழுத்தெல்லாம் நான் ரொம்பவே ஆதரிப்பேன் அவங்க சொன்ன எல்லா விஷயங்களுமே நான் வந்து பின்பற்றுவேன் அதை மாதிரி இப்போ கவிதை நயங்களாக எழுதணும் எழுத கூடிய கவிதையாளர்கள் பார்த்திங்கன்னா தாமரை அவங்க அந்த சினேகன் அவங்களுடைய எழுத்துக்கள்லாம் என்ன ரொம்பவே வந்து கவர்ந்திருக்கு இப்போது அவங்க தர பின்னூட்டங்கள் வழியாக வந்து நம்மளை ஊக்கப்படுத்துதா நம்மளை வந்து காயப்படுத்துதா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக ஊக்கப்படுத்துதுன்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா அது காயத்தை வந்து நீங்கள் ஊக்கப்படுத்துகிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து நம்ம ஒரு ஒரு முன்னேறுறத்துக்கான ஒரு வாய்ப்பாக நாம் எடுத்துக்கிட்டு அது முன்னேறி வர பாதையாக எடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா அவங்க நம்ம சொல்லிட்டாங்கள் நம்மளை வந்து ஊக்கப்படுத்தாமல் நமக்கு இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ்வான ஒரு பின்னூட்டங்களை நமக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு நினச்சு வேதனை பட்டுக்கிட்டே இருந்தால் அந்த இடத்தில் நாம் ஒரு எழுத்தாளராகவோ கதையாளராகவோ ஆயிருக்க முடியாது இப்போ நம்ம அதை வந்து நல்ல விதமாக எடுத்துக்கணும் இந்த பின்னூட்டங்களை வந்து நல்ல விதமாக எடுத்துக்கொண்டு அதை சரி செய்து திரும்பவும் எழுதி முயற்சி பண்ணி பண்ணி எழுதி நம்ம திரும்ப அனுப்பினால் நம்மளோட வாழ்க்கையில வந்து ஜெயிக்கலாம் ஜெயிக்கலாம் வெற்றியை பார்க்கலாம் இதுவே என்னோடய கருத்தாகும்